பெண் நடனக்கலைஞர்களை வந்து நம்மளுடைய சமுதாயம் வந்து ஆதரிக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே இது ஒரு கேள்விகுறியாக தான் இருக்குது ஏன்னால் சமுதாயத்தோடய கண்நோட்டத்தில் பார்த்தாங்கள் அப்படின்னா பெண்களுன்றவங்க திருமணம் செஞ்சு அவங்களுடைய குழந்தைகளை வந்து பாதுகாத்து அந்தக் குழந்தைகளுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு குடும்ப பொறுப்புகளை ஏற்கிறவங்க தான் வந்து பெண்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் பெண்கள் வந்து எப்படி இருக்கனும் அப்படின்னா அவங்களுடைய கெரியரில் அவங்க அச்சிவ் பண்ணனும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இது எல்லா சமுதாயமே வந்து ஏற்றுகிறதா கிடையாது சில சமுதாயங்கள் வந்து அதை புறக்கணிக்கிறாங்க சில சமுதாயங்கள் மட்டும் தான் அவங்களை ஆதரிக்கிறாங்க இந்த பெண் கலைஞர்கள் வந்து நிறைய சவால்கள வந்து சந்திக்கிறாங்க அது என்னென்ன சவால்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு தேவையான டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் வந்து கிடைக்கிறது இல்லை எங்கேயாச்சும் லாங்கா லாங் ட்ராவல் பண்ணி அவங்க ப்ரோக்ராம் பண்ணனும் அப்படின்னா அதுக்கு தேவையான டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு வந்து கிடைக்கிறது இல்லை இப்போது காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா அது எல்லாமே வந்து காஸ்டலியாக இருக்குது அப்படின்னா அதுக்கான ஃபினான்சியல் ஃபினான்சியல் அதிர்ஷ்டவசமாக அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கிறது கிடையாது நிறைய ஹெல்த் இஸ்யூஸ் வரும் இப்போ அன்டைமில் வந்து அவங்க ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வராங்க அப்படின்னா அந்த பெண்களுக்கான சேஃப்டியோ அல்ல செக்யூரிட்டியோ வந்து அங்கே கிடைக்கிறது கிடையாது இது எல்லாமே வந்து அவங்க சந்திக்கின்ற சவால்கள்